ஆ குட் மார்னிங்மா யார் ம் சொல்லுங்கம்மா ஆமாம்மா நான் பிரின்ஸ்பல் தான் பேசுகிறேன் சொல்லுங்க அப்படிங்களா ம் ம் எங்கே தொலைச்சீங்க ம் ம் நம்ம லேப்புக்குங்களா ம் ம் அப்படிங்கிளா சரிம்மா சரிம்மா நேற்று எப்போ போனீங்கம்மா லேப்புக்கு ஈவினிங்கா சரிம்மா சரிம்மா லேப்பில் தான் மிஸ் பண்ணிட்டிங்களா சரி சரி ஓகேம்மா ஓகேம்மா நான் எவ்வளோ எதாவது பர்ஸ்சில் எதாவது மணி கிணி வெச்சுருக்கீங்களாம்மா ஆ

ஜாக்கிரதையாக வெச்சுருக்கலாம்லம்மா கொஞ்சம் அப்படிங்ளா சரிம்மா ஒன்றும் இல்லை நான் லேப் அசிஸ்டென்கிட்ட நான் பேசுகிறேன் எங்கேனா லேப்பில் எதாவது மிஸ் ஆகிருச்சா என்னென் பார்க்க சொல்கிறேன் நான் அவங்க கேட்டுகிட்டு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீன்னு நம்ம பேக் ஆஃபீஸ் இருக்குதுல்லம்மா நம்ம கா கேபின் பேக் ஆஃபீஸ் கேபினில் கூட நீங்கள் ஒரு இன்பர்மேஷன் கொடுங்க ஒரு லெட்ரு எழுதி இதுபோல் மிஸ் ஆகிருச்சின் சொல்லிவிட்டு பர்ஸ்சில் வந்து என்னென்ன ஐடி ஃப்ரூஃப் வெச்சுருக்கீங்கன்றத அங்கே எழுதிக் கொடுங்க எவ்வளோ ம அமௌண்ட் இருந்ததுன்னு எழுதிக் கொடுங்க ஒரு வேலை பர்ஸு எதாவது லேப்பில் மிஸ் ஆகிருந்தாலோ இல்லை நம்ம கேம்பஸ்சில் எங்கேன்னா மிஸ் ஆனானாலோ பேக் ஆஃபீஸ்சில் தான் கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாங்கனா அது நான் என்னென்ன பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணச் சொல்கிறேன் இன்றைக்கி ஈவினிங் போகக்குள்ள நீங்கள் அங்கே பேக் ஆஃபீஸ்சில் போய் கேளுங்க சரிங்களா அங்கே பேக் ஆஃபீஸ்சில் சுப்பிரமணின்னு ஒருத்தர் இருப்பார் இதுபோல் சார் வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொன்னார் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த வே என்னென்னலாம் அதில் வெச்சுருக்கீங்க எப்போ மிஸ் பண்ணீங்க அப்படின்ற மாரி ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டுப் போங்க சரிங்களா சரிம்மா ஓகேம்மா கொஞ்சம் கேர்ஃபுலாக இருங்க சரிங்களா சரிம்மா ஓகே ஆ தேங்க்யூ